நான் கீழ்பென்னாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பென்னாத்தூரிலேருந்து வரேங்க எனக்கு வந்து மூணு பசங்கள் ரெண்டு பையன் ஒரு பொண்ணு படிக்க வைக்கிறது இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைச்சி அவங்கள பெரியாளாக ஆக்கணுகிறதுனால நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைச்சோம் நான் ஆடெலாம் மேய்த்து மாடு மேய்த்து பால் கறந்து ஊற்றி கூலி வேலைக்கும் போவேன் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் விவசாயத்தையும் பார்த்துக்கினு என் பிள்ளைங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைச்சி ஒரு பெரியாளாக ஆக்கணும்ன்னு கா கனவு கண்டேன் ஆனால் அவங்க படிப்பு சரியாக ஏறாததுனால் ஒரு சிம்பிளான வேலைக்கு தான் போயிருக்காங்க காலேஜி மூணு பேருமே காலேஜி முடிச்சுட்டு பசங்கெளாம் கல்யாணம் பண்ணிக் கொடுத்து அவங்க நல்ல அளவில் இருக்காங்க ஒருத்தன் வந்து டாக்டர் கிட்டே தான் போய் வேலை செஞ்சுனுக்கறான் மெட்ராஸ் சென்னையில் ஒருத்தன் அக்கிரி முடிச்சுட்டு அவனும் மருத்துக் கடை வெச்சுனு அவனும் ஒர்க் பண்ணினுக்கிறான் நல்லா பரவாயில்ல நல்ல மாதிரி தான் எந்த பழக்கமும் இல்லாமல் நல்ல மாதிரியா வளர்த்துட்டோம் நல்லா படித்தாங்க பொண்ணையும் அதுமாரி மூ அங்கங்கே காலேஜி இங்கே அப்படின்னு வெளிலெலாம் போய் படிக்க வைச்சோம் போரூர் திண்டிவனம் அப்படிலாம் காலேஜியெலாம் படிக்க வெச்சு அவங்களும் நல்லா படிக்க வெச்சு ஆனால் வேலைக்கு போக முடியாத அளவுக்கு கல்யாணம் பண்ணிக் கொடுத்துட்டோம் அவங்களும் நல்ல மாதிரியா குழந்தையோட நல்ல மாதிரியா இருக்காங்க நல்ல பசங்கள் கல்யாணமெலாம் முடித்து கொடுத்துட்டு நல்ல வாழ்க்கையாக நாங்கள் சந்தோஷமா தான் இருக்கிறாங்கோ படித்தாலும் எந்த பிரச்சினையும் இல்லைங்க ம்